மத மூட நம்பிக்கையை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா கடவுள் வந்து இருக்கார் ஆனால் வந்து கண்ணுக்குத் தெரிய மாட்டார் ஆனால் வந்து நம்ம வந்து அதனால் வந்து மூட நம்பிக்கையாக வந்து இல்லாத ஏழைகளுக்கு கூட நம்ம கொடுத்து உதவலாம் அதுவே கடவுள் நம்பளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆனால் வந்து நம்ம அதை செய்கிறதே இல்லை நம்ம நிறையா பொருள்கள் வந்து நம்ம வேஸ்ட் தான் பண்கிறோம் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து செய்யலாம் செய்கிறது உண்மை தான் ஆனால் வந்து பொருட்களை வந்து அதிகம் வேஸ்ட் பண்ணுறது வந்து தப்பு அதுக்கு இல்லாத ஏழைகளுக்கு வந்து நிறையா வந்து நம்ம கொடுக்கலாம் அதுமட்டும் இல்லாமல் வந்து நம்ம போய் நம்ம கடவுள் வந்து கண்ணுக்குத் தெரியாதவர்னு சொல்கையிலே அப்போ ஏன் நம்ம வந்து சாமியார்கள வந்து நம்ப நம்பணும் நம்ம வந்து போய் இப்போ வந்து நம்ம சாமியாரை போய் பார்க்கறனால எது என்ன ஆகப் போகுது ஒன்றுமே ஆகப் போகிறது இல்லை அவரை போய் பார்த்து நம்ம அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்கணுன்னு என்ன அவசியம் நடக்கிறது கட்டாயம் நடக்கும் இந்த உலகத்தில் அதை வந்து நம்ம நம்மனால் மாற்றவே முடியாது கடவுள் மட்டுந்தான் அதை மாற்றவும் முடியும் அப்படி இருக்கையில் வந்து நம்ம போய் ஏன் அதை வந்து மூட நம்பிக்கையாக போய் நம்ம அந்த சாமியார்ட்ட போய் அதை கேட்டு இதை பரிகாரம் பண்ணு அதை பரிகாரம் பண்ணு இதெல்லாம் நமக்கு வந்து அது தேவையில்லாதது அது ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து செய்றனால செய்கிறனால வந்து நமக்கு வந்து எதுவும் நடக்காது நம்ம வந்து அதை வந்து நம்ம நட நடத்திக்கணுன்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது நம்ம இதை வந்து நம்ம வந்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இதை வந்து நம்ம வந்து இதை அவங்க கு அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அவர் வந்து அப்படி பண்ணுற அப்படி பார்ப்பாங்க அவர் வந்து சாமியை சாமி அவருக்கு வந்து அவரோடு இருக்கு அப்போது அதெல்லாம் வந்து பொய் மக்களை ஏமாற்றுறது அந்த வ அதில் இருந்து மக்கள் வந்து நம்ம வந்து இது வந்து விடுபடணும் ஏன்னு கேட்டால் இது வந்து பொய் அப்படின்னு அவங்களுக்கே தெரியணும் இதெல்லாம் நம்ம வந்து மதம் வந்து நம் மதம் வந்து உண்மை நம்பிக்கை வந்து நம்ம வந்து மூட நம்பிக்கைகளை மட்டுந்தான் இழக்க சொல்கிறேன் நம்ம கடவுள் வந்து இருக்கார் ஆனால் வந்து அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே நம்பணும் அப்படிங்கிற அவசியமே அது வந்து கிடையவே கிடையாது நம்ம வந்து ச எந்தெந்த பிரச்சினைக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பிரச்சினை வருது அப்படின்னா அதை நம்ம தான் கையாளணுமே தவிர அடுத்தவங்களை போய் நம்பி மூட நம்பிக்கையில் வந்து நம்ம அதை வந்து செய்யவே நம்ம கூடாது எப்போயுமே